ஆயுர்வேதம் சித்தா மற்றும் ஹோமியோபதி இந்த மாதிரி முறையெல்லாம் எனக்கு தெரியாது அது சரியாக தெரியாதனால் இதுமாதிரி பற்றியெல்லாம் எனக்கு எதுவும் அனுபவம் அந்த மாதிரி எதுவும் இல்லாதனால் நாங்கள் எப்போயுமே ஹாஸ்பிட்டலு ஹாஸ்பெட்டளுக்கு தான் போவங்க இந்த ஆயுர்வேதம் சித்தா ஹோமியோபதி இந்த மாதிரி இதெல்லாம் புக்கில் வந்து படிச்சியிருக்குறேன் புக்கில் படிச்சியிருக்கன்னா ரொம்ப டீப்பாகலாம் படிச்சது கிடையாது ஏதோ மேலோட்டமாக லைட்டாக அந்த மாதிரி தான் படிச்சியிருக்குறேன் இந்த மாதிரி இடத்துலலாம் இந்த மாதிரி இடத்துக்குலாம் போகணும்ன்னு ஆசையாக தான் இருக்கு ஆனால் இந்த இது ஹாஸ்ப்பிட்டலை விட இது கொஞ்சம் இது கொஞ்சம் இயற்கையாக பண்ணுறதுனால இங்கே நிறையா பேருக்கு நம்பிக்கை இல்லாமல் இந்த மாதிரி இருக்கிறதுனால இந்த மாதிரி இதுக்கெல்லாம் மேக்சிமம் யாரும் போகிறதே இல்லை அதனால் இந்த ஆயுர்வேதம் சித்தா ஹோமியோபதி எல்லாம் நிறையா பேருக்கு பயந்துக்கின்னு இதை இந்த ஹாஸ்ப்பிட்டலுக்கு அந்தமாதிரி இது போகிறாங்க அது மட்டும் இல்லாமல் எங்கள் லோக்கல் சைடில் இந்தமாதிரி ஆயுர்வேதம் இந்தமாதிரி எதுவும் இல்லாததுனால் யாரும் இந்த மாதிரி பண்ணுறது இல்லை இந்த மாதிரி இருக்கிற இடோலாம் இந்த ஊட்டி நீலகிரி இந்தமாதிரி மலை சைடில் இருக்கிறதுனால இங்கே யாருக்கும் தெரியுறது இல்லை ஆனால் மலை இந்த மலை சைடு இருக்கிற ஊருங்க அந்த மாதிரி இடத்துல இருக்கிறவங்களுக்குலாம் அவங்களுக்குலாம் இது நல்லா தெரியிறதுனால் எங்களுக்கு சரியாக தெரியிறது இல்லை அதனால் நாங்கள் இதுலாம் இல்லாமல் ஹாஸ்ப்பிட்டலு இந்த மாதிரி தான் பார்த்துன்னு இருக்கிறோமே தவிற இந்த ஆயுர்வேதம் சித்தா மற்றும் ஹோமியோபதிக்கலாம் போகிறதே கிடையாது